முதலாம் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு செல்லில்தான் அடிக்ட் ரொம்ப ஆயிட்டாங்க ஆனால் செல் ஃபோன்னால் அவங்களோட விளையாட்டு திறமையும் போயிடுச்சு அது மாதிரி அவங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுது கண் பாதிப்பு ஏற்படுது அதே போல் பிள்ளைங்க வந்துட்டு கை வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது ஏன்னா கேமே விளாண்டு விளாண்டு விளாண்டு இதாயிடுது அவங்க வெளிப்புற கேம் விளாண்டு அதாவது விளையாட்டுகள் வந்து விளாண்டாங்கனா அவங்கள ஃபர்ஸ்ட்டு என்னா செய்ணும்னா அவங்கள்ட்ட செல் ஃபோன் கொடுக்க கூடாது தொலைபேசி வந்து அவுங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது அப்புறோம் வந்து டிவி பார்க்கறது கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிணும் குழந்தைங்கள வந்துட்டு பெற்றோர்கள் என்னான்ன பண்ணும்னுனா இந்த மாதிரி விளையாட்டுகள் அதாவது ஃபிசிக்கலாக விளையாட்டுகளை வந்து சொல்லுவாங்க